ஒரு பைக்கராக நாங்கள் எதிர்கொள்வதுன்னா மெயினாக போலீஸ் நம்ம தேவையானதெல்லாம் வைச்சுருந்தாலும் வைச்சுருக்கலன்னாலும் ஆர்சி புக்லேருந்து வண்டியை நம்ம லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வைச்சுருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வகையில் ஃபைன் போட பார்ப்பாங்க அதனால் மெயினாக வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம் அப்படி வெளியே போயிட்டோம்னால் சிட்டாக இருப்போம் பறந்துடுவோம் எங்கேயுமே நிற்கிறதுல்ல யாருக்கும் பயப்படறதில்ல பறந்துடுவோம் சிட்டாக பறப்போம் அப்புறோம் காட்டு விலங்கு அதெல்லாம் பார்த்து பயந்திருக்கோம் அதை விட மனுஷங்களை பார்த்து பயப்படுவோம் வண்டி நிற்பாட்டு போறதுக்கு எந்த இடத்துல நிற்பாட்டுனா எவன் தூக்கிட்டுப் போவான் எவன் கள்ள சாவியை போட்டு எடுப்பான் இதுக்கெல்லாம் பா மனிதர்களை பார்த்து பயந்திருக்கோமே தவிர காட்டு விலங்கு அதை பார்த்து அந்தளவுக்கெலாம் பயம் இல்லை பெரிசா அது என்ன பண்ணுது நம்ம நோண்டினோம்னா அது வம்புழுக்கும் அதுவும் நோண்டும் நம்ம அமைதியாக இருந்தோம்னால் அதுவும் அமைதியாக தான் இருக்கும் அதிகமாக பயப்படுறதுன்னா வண்டியில் போகும் போது அதிகம் பயோம்னால் போலீஸ் போலீஸ் பிரச்சனை இருக்கும் அதுக்காண்டி அதிகமாக பயப்படுவோம் மற்றபடி ஒன்றுல்ல